தமிழ்நாட்டில் வந்து பொழுதுபோக்கு அப்படின்னா மக்கள் வந்து பார்க் போறது பீச் போவது படத்துக்கு போவது இல்லை கோயிலுக்கு அந்தமாதிரி சுற்றுலா தலங்கள் அந்தமாதிரியெல்லாம் போவோம் பீச்சுக்கு அந்தமாதிரியெல்லாம் போனால் நிறைய ஃபுட் இருக்கும் பீச்சில் விளையாடுறது இந்தமாதிரிலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க படத்துக்கு போன பிடிச்ச படம் ஏதாச்சும் போவது இல்லை பார்க் அந்தமாதிரிலாம் போனால் அங்கே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்கெலாம் இருக்கில்ல விளையாட்றத்துக்கு நிறையா இருக்கும் அது அந்தமாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாட்ற இடம் அந்தமாதிரிலாம் போனால் வந்து பொழுதுபோக்கு இடமா இருக்கும் நிறைய சுற்றுலா தலங்கள் நிறைய இந்த கோட்டைகள் அந்தமாதிரிலாம் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு பார்க்கு அந்தமாதிரில்லாம் போனால் அங் அது அப்புறோம் இந்த கோயில் அந்த வேளாங்கண்ணி கோயில் அங்கெல்லாம் வந்து அது வந்து வேளாங்கண்ணி கோயில் வந்து சர்ச் தான் பட் ஆனால் அங்கே வந்து நிறைய எல்லாேருமே ஹிந்து முஸ்லிம்ஸ் எல்லாேருமே வருவாங்க அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அங்கே வந்து எல்லாேருமே வருவாங்க அங்கேயுமே பீச்செல்லாம் இருக்குது அதுவுமே ஒரு பொழுதுபோக்கு ஒரு இடம் அப்புறோம் பூம்புகார் பீச்சு இந்தமாதிரி பீச்சுக்கெல்லாம் போனால் பீச்சுக்கெல்லாம் போனால் அங்கே விளையாட்றது தண்ணியில் விளையாட்றது ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்புறோம் நிறைய வாங்கி சாப்பிட்லாம் அதெல்லாம் பண்ணிகிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதெல்லாம் தான் பொழுதுபோக்கு இதைத்தாண்டி பார்க்கு அந்தமாதிரிலாம் போனோம்ன்னால் அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்தமாதிரிலாம் போனோம்ன்னால் அங்கே விளையாட்றத்துக்கு நிறையா இருக்கும் சின்ன பசங்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாமே நிறையா இருக்கும் அதுலெல்லாம் விளையாட்லாம் அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு அப்புறோம் இதில்லாமல் தியேட்டர் போவது தியேட்டர்ன்னால் தியேட்டர் போனால் ஒரு மூணு மணி நேரம் அதுலயே போய்டும் புடிச்ச படம் அந்தமாதிரிலாம் பார்த்தா அதெல்லாம் பொழுதுபோக்கு அப்புறோம் கோயில்களுக்கு போவது பெரிய பெரிய கோயில்களெலாம் நிறைய புகழ்பெற்ற கோயிலெலாம் இருக்குமில அந்தமாதிரி இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கங்கைகொண்ட சோழபுரம் அப்புறோம் இந்தமாதிரி அந்தமாதிரி கோயிலுக்கெல்லாம் போவது இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு அப்படினாலும் அந்தமாதிரி இந்தமாதிரி தான் நிறையா இருக்குது